முந்தைய காலம் எங்கள் அப்பா உள்ள காலங்களெலாம் பார்த்தீங்கனாக்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நார்த்தங்காய் ரெடி பண்ணி விதைய விட்டு அது ஒரு மாதம் நாற்று வளர்ந்துட்டு அதுக்கு அப்புறம் மாடு ஆறு மாடு மூணு ஏர் மூணு ஆள் வச்சு முன்னேயும் பின்னேயுமா ஏர் உழுது அதை சேறாக்கி அதை மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து சுற்றிலும் அண்டைப் போட்டு அந்த அண்டையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நடவாள் வச்சு நாற்றை பிரித்து வயலில் வச்சு அதை நடவு நட்டு அது வளர்ந்த பிறகு ஆள் வச்சு அறு அறுப்பருவா வச்சு அறுத்து அப்படியே வரிசையா வச்சுட்டு போய்விட்டு அறி காய்ச்சுன்னு அதை மறுநாள் காயப்போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஆள் வச்சு கட்டி தலையில் தூக்கி ஒரு களம் ரெடி பண்ணி சிமெண்டு களம் ரெடி பண்ணி அதில் கொண்டு வந்து அடித்து அந்த நெல்லை எடுத்துகிட்டு திரும்பி வைக்கோல போட்டிருப்பாங்க அந்த வைக்கோல எடுத்து திரும்பி மாடை ஒரு பத்து மாடு கட்டி அது ஒரு ஆள் வந்து கிடாவாடி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுற்றி சுற்றி சுற்றி அந்த நெல்லை வைக்கோல்லாம் உதறி மாட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற நெல்லை எடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆ மம்முட்டி எடுத்து அண்டை போடுகிறதுக்கே வேலை இல்லாது போயிடுச்சி சிலப் பேர் விதைப்பு அடிக்கிறாங்க சிலப் பேர் மிஷினுன்னு ஒன்று வந்திருக்கு நடவு நடுகிற மிஷினுன்னு அந்த கேக்கு நாற்றுன்னு ஒன்று இருக்குது அந்த நாற்றை விட்டு அந்த கேக்கை தூக்கி அந்த மிஷின் மே மிஷினு உள்ளே விட்டுவிட்டா அதுவே நடவு நட்டுக்கிட்டு போய்விடும் நடவு நட்டுவிட்டு போய்விட்டா அதை ஆள் வச்சு களையெடுத்து அதுக்கு பாருங்க மிஷின் வந்திருக்கு அறுக்கிற மிஷினு அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து வயலுக்கு ஆளுக்கு வேலையே கிடையாது அந்த மிஷினை எடுத்து ட்ராக்டரை கொண்டு வந்து வய தலைமாட்டுலே வச்சு அந்த நெல்லை தூக்கி அதில் அப்படியே அந்த மிஷினே கொட்டும் கொட்டிவிட்டு அதை தூக்கி கொண்டு டிபீசிலேயோ இல்லை ஆளுங்கள்கிட்டையோ அதை மூட்டையாக கட்டி அந்த மூட்டை கட்டுவது மட்டும்தான் ஆள் செலவே இப்போ அனைத்துக்கும் நடவு நட மிஷினு நாற்று எடுத்து வைக்க வச்சு ஆள் அது மட்டும்தான் ஆள் அப்புறம் கதிருக்க மிஷினு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு களத்தில் கொட்டினா மட்டும்தான் அது ஆள் தேவை எல்லாத்துக்கும் மிஷினு தான் எதுக்கும் ஆள் இல்லாது போயிருச்சி விவசாயமும் அவ்வளோது சுருக்கி வந்துடுச்சு பருத்திக்கும் பருத்தி போடுகிறதுக்கும் ஆள் அதை வெட்டுறத்துக்கு இப்போ பொக்லிங்கின்னு வச்சு அதை குறுக்கே வச்சு வெட்டி அதை பார் அணைக்கிறதுக்கும் அதை வெட்டி அதுக்கு முன்னேயிலாம் பார்த்தீங்கன்னா மம்முட்டியால நா பாத்தி பாத்தி பாத்தியாக வெட்டுவாங்க வெட்டுறதுக்கு ஒரு நாள் பருத்தி போடுறதுக்கு ஒரு நாள் அப்புறம் பார் கட்டுறத்துக்கு ஒரு நாள் அப்புறம் பஞ்சு எடுக்கிறதுக்கு ஆள் வச்சு பஞ்சு எடுத்து அதை விலை வச்சு விற்பனைக்கு பண்ணுவாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப ஆளுங்களுக்கே வேலை இல்லை பஞ்சு எடுக்க மட்டும்தான் ஆள் அது வெட்டுறத்துக்கும் பொக்லிங்கினு இது நம்ம குபேட்டா அந்த குபேட்டாவை வச்சு ஃபுல்லாக கீறி விட்டு அதுவே பார் கட்டி அதுவே முடிச்சுருது அவ்வளோ சுருக்கமாக இப்போ விவசாயத்துக்கு வந்துட்டு விவசாயம் இப்போ சாதாரணமாக போய்விட்டு முன்னதான் ஆள் தேடணும் அதை தேடணும் நிறையா கஷ்டம் இப்போ ஈஸியா விவசாயம் பண்ணலாம் ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சி விவசாயத்துக்கு நல்லவொரு மதிப்பிருக்கு